கிராமப்புற விளையாட்டுகளால நிறையா திறன்களை வளர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனா நம்ம கிராமத்துலேந்து தான் நிறையா மாணவர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் சாதிச்சிட்டுருக்காங்க அவங்க இங்கே இருந்தே இயல்பாகவே விளையாடி விளையாடி வெயிலில் விளையாடுறனால அவங்க பொதுவாகவே நோய் எதிர்ப்புசக்தி அந்த மாரி நிறையா திறன்களை வளர்த்துக்குறாங்க அதே மாரி இங்கே இருக்குறவங்களுக்கும் நகரத்தில் இருக்கிறவனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவிங்களால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு துணிவாகவும் தைரியமாகவும் சந் சந்திக்க முடியும் அதே மாரி கிராமத்தில் இருந்து போகற மாணவர்கள் வந்து எந்த அடிப்படை பயிற்சியும் இல்லாமல் அவங்க சொந்தமாகவே அவங்க முயற்சிகளால் நிறையா ஜெய்ச்சிகிட்டு வராங்க